வாங்க அக்கா சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ சரிங்க மேடம் சரிங்க மேடம் எத்தனை வேலைக்கு மேடம் மாத்தரை தரட்டும் ஆ ரெண்டு வேலைக்கு ஜுரத்துக்கு பாராசிட்டமல் மாத்திரையும் சிரப்பும் கொடுத்துடுவா சே சரி மேடம் அந்த சிரப்பு வந்து அது மெடிசனில் இருக்கிற மாதிரியே நான் கொடுத்துறவா உங்களுக்கு ஆ சரிங்க மேம் டேப்லட் வந்து நாற்பதுருவா ஆகுது சிரப்பு பார்த்தீங்கனா நூற்றி அறுபதுருவா ஆகுது மொத்தம் இரநூறுவா மேம் நான் எடுத்துட்டு வந்து தரேன் தோ ஒரு நிமிஷம் இருங்க இந்தாங்க மேம் பில்லும் மாத்திரையும் ஆ ஆ தேங்க் யூ மேம் ஓகே மேம் தேங்க் யூ ஆ